ஆ ஹலோ சார் நான் வந்து சந்தோஷோட அப்பா பேசுகிறேன் சார் ஆ நீங்கள் ஸ்கூலில் கால் பண்ண சொல்லிருந்தீங்க சார் ஆ சந்தோஷ் க்ளாஸ் டீச்சர் தானே சார் நீங்கள் க்ளாஸ் டீச்சர் என்ன சார் ஓ சென்னைக்கு ஒரு ஒரு இதுவாக போய்விட்டேன் சார் ஒரு வேலை சென்னைக்கு போய்விட்டேன் சார் அதான் வர முடியல சார் ஆ எப்படி படிக்கிறான் சார் எப்படி படிக்கிறான் சார் இல்லை அவனுக்கு கொஞ்சம் ஃபீ ஃபீவர் வந்தது சார் இந்த எக்ஸாம்னா கொஞ்சம் ஃபீவர் வருது சார் தெரியும் அப்போ வீட்டில் தான் இருந்தேன் நான் ஃபீவர் வந்தது ஆனாவூனா பா படிச்சான் படிச்சிவிட்டு தான் படுத்தான் சார் நான் வேணா அவனை வந்து உங்கள் ட்யூஷன் இது நீங்கள் ஸ்கூல் ட்யூஷன் வேணா இது பண்ணட்டா சார் ஸ்கூலில் ஈவினிங் ட்யூஷன்னை முடிச்சிவிட்டு அனுப்புறிங்களா அவனை ஸ்கூல் ட்யூஷன் வேணுன்னா நீங்கள் எடுக்குறீங்களா சார் ஸ்கூல் ட்யூஷன்னு ஸ்கூலில் இல்லை இல்லை அவனுக்கு ஆ ஆனால் அவனுக்கு ஆல் சப்ஜெட்டு தான் எல்லாம் சப்ஜெட்டுக்கும் தான் சார் வேணும் அவனுக்கு அவன் எல்லா சப்ஜெட்டுக்குமே ஸ்கூல்ல ஏ ஸ்கூல் முடிஞ்சோனே நீங்கள் ட்யூஷன் எடுக்குறிங்க எடுங்க சார் உங்கள் ட்யூஷனில் சேர்த்துவுட்றேன் சார் அவனை பார்த்து இது பண்ணுங்கள் சார் ஆ சரிங்க சார் அவன் ட்யூஷன் படிச்சிகிட்டே வரட்டும் சார் நான் ட்யூஷன் இந்த ஒன்னாந்தேதிலர்ந்து வரட்டும் நெக்ஸ்ட்டு இந்த தான் ஒன்னாம்தேதி வந்துருதுல ஒன்னாம்தேதிலேர்ந்து அவன் ட்யூஷனில் ப படிக்கட்டும் சார் நான் அடுத்த வகுப்பில் வச்சால் வந்து பார்க்குறேன் சார் அடுத்த பேரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து நான் அட்டெண்ட் பண்ணுறேன் இந்த வ வர முடில ஆ அதற்கு பிற்பாடு ஒழுங்காக படிக்கிறானான்னு வீட்டில் செக் பண்ணுறேன் சார் அவனை வீட்டில் செக் பண்ணுறேன் நீங்கள் அவனை ட்யூஷனில் பாருங்கள் நான் சேத் ஒன்னாந்தேதிலர்ந்து அவனை சேர்த்துவுட்டுட்றேன் அவன் ட்யூஷன் படிக்கட்டும் பார்த்து அவனை இது பண்ணுறேன் சார் அப் அடுத்த எக்ஸாம் நான் அவனை பார்த்து நானும் கண்காணிக்கிறேன் சார் அவனை எப்படி படிக்கிறான்னு அவனை கண்காணிச்சு நானும் இதை பார்த்துட்டு தான் இருந்தேன் நடுவில் சரி கொஞ்சம் விட்டுட்டேன் சார் கொஞ்சம் நான் வேலையில் இதாக சொல்லி விட்டுட்டேன் சார் அவனுக்கும் வேறு ஃபீவர் உடம்பு சரியில்லை ஃபீவர் வந்துடுச்சு எக்ஸாம் எக்ஸாம் டைம்ல்ல ம் ம் ம் ம் இவன் இன்னும் நல்லா தான் ப படிச்சிருந்தான் சார் இந்த ஃபீவர் வந்துவிட்டு சார் அவனுக்கு எக்ஸாம் டைம்மில் மற்றபடி அவன் டெய்லி டெய்லிக்கு வந்து அவன் ஒரு வந்து ஒம்பது மணி வரைக்கும் படிச்சிவிட்டு தான் பா இது பண்ணுவான் படுப்பான் எல்லா நானும் பார்த்துனு தான் இருப்பேன் சார் எதுக்கும் அவன் ஸ்கூல் ட்யூஷனும் கொஞ்சம் படிச்சால் கொஞ்சம் நல்லாருக்கும்னு பார்க்குறேன் சார் அதான் சார் நீங்கள் உங்கள் ஆ உங்கள் ட்யூஷன் ஒன்னாம்தேதிலேருந்து ஆ சரிங்க ஒன்னாம்தேதிலேர்ந்து சேர்த்து விட்டுட்றேன் சார் பாருங்கள் நானும் அப்பப்போ வந்து இது பண்ணுறேன் சார் ஓ ஏன் நம்பர் இந்த நம்பர் தான் சார் ஏன் நம்பர் நீங்கள் இது பண்ணிக்கோங்க சார் சேவ் பண்ணிக்கங்க சார் கொஞ்சம் சேவ் சந்தோஷ் ஃபாதர்னு சேவ் பண்ணிக்கங்க ஏ நம்பர் தான் எதாதுனா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார் இனிமேல் ஃபோன்ல சொல்லுங்கள் நான் இது பண்ணி பார்க்குறேன் சார் அவனை நெக்ஸ்ட்டு இதில் நல்லா பா பண்ண பார்க்குறேன் ஓகே சார் ஆ நான் கவனிக்கிறேன் சார் நான் எப்போயும் கவனிப்பேன் சார் கவனிப்பேன் சார் இந்த எக்ஸாம் அவனுக்கு ஃபீவர் வந்துடுச்சு அதனால் நானும் இது பண்ணலை விட்டுட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் சார் இனிமேல் நான் பார்த்துக்குறேன் சார் அவனை ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் சார்